வணக்கங்கையா நான் உங்களோடய கடையில் வந்துட்டு ஒரு நூறு மின்விசிறிகளும் அதேபோல் ஒரு நூறு மின் விளக்குகளும் வாங்கலாம்னு வந்திருக்குறேன் அதை நான் ஏற்கனவே நிறைய முறை வந்துட்டு குறைஞ்சளவுல வந்துட்டு உங்கள் கடையில் பொருட்கள் வாங்கிருக்கிறேன் அந்த பொருளோடய தரம் நல்லா இருக்குது நீங்கள் சொன்னது போலவே வந்துட்டு அதுக்குண்டான விலையும் ஓரளவுக்கு வந்துட்டு மற்ற கடைகளோடு கம்பேர் பண்ணயில் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகுவது போல் இருந்தது அதனால் தான் உங்கள் கடையிலயே நான் தினசரி பொருட்கள் வாங்கும் போதெல்லாம் உங்களோடய கடைக்கு வந்து வாங்கிட்டுருக்குறேன் இப்போ வந்துட்டு இப்போவும் ஒன்று ரெண்டு பொருள் வாங்குவேன் ஆனால் இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய விடுதிக்கு வந்துட்டு வேலை செய்ய போகிறேன் அந்த இடத்துல வே மாட்டுறத்துக்காக வேண்டி ஒரு நூறு எண்ணிக்கையிலான மின் விளக்குகளும் அதே மாதிரி ஒரு நூறு மின் விசிறிகளும் தேவைப்படுது அந்த மின்விசிறிகள் எல்லாமே வந்து பார்த்தன்னா குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்த கூடியதான வகையை சார்ந்த மின்விசிறிகளும் எனக்கு தேவைப்படுதுங்க நீங்கள் எனக்கு நான் இதனோடய கொட்டேஷன் வந்துட்டு விலை பட்டியல் வந்துட்டு இதுக்கு முன்னயே நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஒரு விலையல் பட்டியல் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நான் ஒன்று ரெண்டு மின்விசிறிகள் வாங்கும் போது என்ன விலை கொடுத்து வாங்கினனோ அதே விலையை தான் நான் நூறு எண்ணிக்கையிலான மின்விசிறிகளும் மின் விளக்குகளும் வாங்கும்போதும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க எனக்கு அந்த மின் அந்த விலைபட்டியலில் கொஞ்சம் வந்துட்டு கன்சக்ஷன் அதாவது விலை சலுகை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்குறதுக்கும் நூறு பொருட்கள் வாங்குறக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பொருட்கள் வாங்க போகிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு நீங்கள் கொடுத்துருக்குறதுலேருந்து ஒரு பத்துலேருந்து இ பதினஞ்சு சதவீதம் விலைகளை கொறச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டரை நான் உங்களுக்கே கொடுக்கறக்கு எனக்கு சவுரியமாக இருக்கும் நான் வேறு ரெண்டு கடையிலையும் கேட்கலான்ருக்குறேன் இருந்தாலும் நான் எப்போதும் வாங்க கூடிய கடையான உங்கள்கிட்ட வாங்கிக்கிலாம் அந்த பெரி சின்ன சின்ன ஆர்டரெல்லாம் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் நல்லா கொடுத்துருக்குறீங்க நல்ல விலைக்கு கொடுத்துருக்குறீங்க அந்த பொருள்களில் ஏதாவுது பின்னாடி வந்துட்டு ஏதாவது வேலைகள் ஏற்பட்டு பழுது ஏற்பட்டாலும் கூட அதை நான் தங்களிடம் கொண்டாந்து கொடுக்கும்போது நாங்கள் அதை சரி செஞ்சு கொடுத்துருக்குறீங்க இதை எல்லாம் மனசில் வச்சு நான் உங்கள்கிட்ட இந்த ஆர்டரை கொடுக்குறேன் இந்த ஆர்டரை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கணிசமான தொகையை ஒரே நேரத்தில் உங்களுக்கு வரும் நிறைய பொருட்களை ஒரே நேரத்தில் விற்று தீரும் விற்றும் தீரும் அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த விலைகள் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குற விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் ஒரு கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சில கடைகளில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் அஞ்சுலருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நான் தர தயாராக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அந்த பத்து பர்சன்டுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுத்திங்கன்னா நான் அந்த பொருட்களை வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்தே நான் வாங்கிக்குவேன் புரியுதுங்களா நீங்கள் அது மட்டும் எனக்கு உங்களோடைய லாபத்தோடய அளவு இது எல்லாமே சரியா இருக்கா என்னன்னு ஒரு தடவை கணக்கீடு செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் கூடிய விரைவில் இன்று மாலைக்குள் வந்துட்டு அதுக்கான விலை பட்டியல் கொடுங்க நன்றி